அதிக நான் செடி வளர்க்குறது எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் சந்தோஷம் எங்கள் வீட்டில் நிறைய மல்லியப்பூ செடி தான் வச்சுருக்கேன் ஒரு செடியில ஆரம்பிச்சது தான் அதை பதியம் போட்டு பதியம் போட்டு ஒரு அஞ்சு செடிப்போல் உருவாக்கி அது ஒரு நாளைக்கு நிறையா ஒரு முழம் ரெண்டு முழம் போல் பூக்குது அதுக்கு பெரும்படியான ரொம்ப செலவுலாம் இல்லை காலையில் ஒருவாட்டி தண்ணி ஊற்றுவோம் அப்புறம் நம்ப வீட்டில் சமைக்கிற அந்த கழிவு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அந்த அரிசி க ஒலைக்கு போடுகிற அரிசி கழுவுகிற தண்ணி இதெல்லாம் ஊற்றி சேமிச்சு வைப்போம் அது தான் அதுக்கு உரம் தண்ணி சத்தான உரமே அது தான் வேறு எந்த மருந்து பொருளெல்லாம் கொடுக்குறது கிடையாது இந்த தண்ணிய வந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் ஊறிடுச்சுன்னா தண்ணி சாரம் இறங்கிடும் அதை வாரத்துக்கு ஒருவாட்டி சும்மா ஒரு ஒரு மக்கு கொடுப்போம் அந்த சத்து தண்ணி கொடுக்குற அன்றைக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம் அதுவும் காலையில கொடுத்துட்றது தான் ஸோ எப்பையுமே காலையில தண்ணி ஊற்றுவோம் அன்றைக்கு சத்து தண்ணி ஊற்றுற அன்றைக்கு பச்சை தண்ணி ஊற்றாம இந்த சத்து தண்ணியை மட்டும் ஊற்றுவோம் அதமாரி பூத்து முடிஞ்ச பிற்பாடு இலைய நல்ல எல்லா பூவும் நிறைய பூத்து ஓஞ்சின பிற்பாடு அதை பூத்த செடியெல்லாம் கவாத்து பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிடுவோம் கவாத்து பண்ணி விட்டோமுன்னா க அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் மறு தளிர் விட்டு மறுப்பூ பூக்கும் அதனால் எனக்கு வருஷம் ஃபுல்லாக பூ கிடைக்கும் மல்லியப்பூ யார் வீட்டில் இருக்கோ இல்லையோ எங்கள் வீட்டில் மல்லியப்பூ இருக்குது எப்படி வருதுன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அந்தமாரி பக்கத்தில் செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் கீழே மண்ணில் வச்சுருக்கேன் பப்பாளி வாழை முருங்கை முருங்கைலாம் வந்து அதுக்கு வந்து சத்துன்னு கொடுக்குறது வந்து இந்த நம்ம மீன் கவுச்சிலாம் ஆயிறோம்ல அதை அலசின தண்ணியை ஊற்றுவோம் அப்போ பூ நிறைய பூக்கும் காயும் நிறைய காய்க்கும் அவ்ளோ தான் நான் செடி வளர்க்குறதுல அதுக்கு கொடுக்குற சத்து ஆர்கானிக்காக உள்ளது எந்த மருந்தும் அடிக்கிறதில்லை இதே பூச்சி இந்த செம்பருத்தியிலலாம் வந்து அந்த ஒருமாதிரி வெள்ளை பூச்சிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு இந்த பட்டை கிராம்பு போட்டு ஊற வச்சு தண்ணியை தெளிச்சு விடுவோம் அந்த பூச்சியெல்லாம் செத்து போய்விடும் ஓடி போய்விடும் இது இவ்ளோ தான் எங்களோட பூச்சி விரட்டியும் அது தான் சத்தும் அது தான் ஆனால் இன்னும் நிறையா இடம் இருந்துச்சுன்னா நிறையா கா மாமரம் கொய்யா மரம் அதெல்லாம் வைக்க ஆசை தான் ஆனால் வச்சால் இங்கே உள்ள குரங்குங்களுக்கு சமாளிக்க முடியாது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துவிட்டு அதிகம் நிறைய அரளிப்பூ செடி செம்பருத்திப்பூ செடி டிசம்பர் பூ செடி கனகாம்பரம் இதெல்லாம் வந்து ரோஜாச்செடி ரோஜாச்செடிலாம் வந்து சின்ன சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கோம் அதுக்கும் இதே முறை தான் அதுவும் பதியம்லாம் போட்டுருக்கேன் துளிர் விட்டுகிட்டு இருக்குது பூ நல்லா ரெண்டு மூணு பூ நல்லா பெருசு பெருசாக இந்த பன்னீர் ரோஸு இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ்லேந்து தான் வாங்கிட்டு வந்தோம் செ வாங்கி அதை மறுபடியும் துளிர்க்க வச்சு நல்ல இப்போ பூத்துட்டுருக்குது இப்போ இந்த செடி வந் மல்லியப்பூ வந்து பதியம் போட்டுக்குவோம் ஒரு செடிலேந்து ஒரு செடி கிளைய வச்சு அதை சீவி விட்டு அதை பதியம் வச்சோமுன்னா அடுத்த துர் அடிக்கும் அப்புறம் பதியம் செடிலேந்து கட் பண்ணிவிட்டு அடுத்தது தொட்டிக்கு மாற்றுவோம் இப்படி தான் ஒரு அஞ்சு செடி ஆறு செடி ஒரு நாளைக்கு காக்கிலோ அரைக்கிலோ போல் பூக்குற மாதிரி நான் செடி வளர்த்துட்ருக்கேன்